நட்சத்திரங்கன்னு பாக்குங்க மேல வானத்தில் வந்து நானு கூட்டம் கூட்டமாக நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அதில் வால் நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரன்னு சொல்லுவாங்க அதையும் பார்க்லாம் ஆனால் வால் நட்சத்திரம் வந்து விழுகிறத பார்க்க கூடாதுனு சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம வந்து விளையாட்டு தனமாக எல்லாம் பார்க்குறது தான் அது வந்து கூட்டம் கூட்டமாக நட்சத்திரம் இருக்கும் நம்ம அதில் எண்ணிட்டு பார்த்துட்டும் இருப்போம் அப்புறம் வந்து ஸ்டார் நட்சத்திரம் புக்கில் எழுதி பார்ப்போம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம ஒரு கூல் நட்சத்திரன்னு தறிக்கு நெய்கிறக்கு போடுவாங்க அது மாதிரி இருக்குதுனு எங்கே அப்போலாம் சொல்லியிருக்குறாங்க நானும் பார்த்துருக்குறேன் நிறையா அது இருக்குது ஒரே டைமில் நாலு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல அதே மாதிரி இருக்குதுங்க நாங்க பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி நட்சத்திரமெல்லாம் பார்த்துட்டு ரசித்துட்டு போட்டு படுத்துட்டு பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் வந்து நட்சத்திரத்தை பற்றி சொல்லணுனா வால் நட்சத்திரம் வந்து நம்ம கீழே மேல இருந்து விழுகிறத பார்க்க கூடாது இப்படி கிராஸாக போகிறத பார்க்கலான்னு சொல்லுவாங்க மேல இருந்து விழுகிறத பார்க்காதிங்க அப்படினு சொல்லுவாங்க அது வந்து ஆகாது குடும்பத்துக்கு அப்படினு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கிரகணங்களை பற்றி சொல்லணுனா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டு இருக்குதுங்க அதில் வந்து சந்திர கிரகணம் நைட்டில் தான் வரும் அப்போ நம்ம ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை நம்ம தூங்கி எழுந்திருச்சிருவோம் சூரிய கிரகணம் போது தான் நம்ம பார்த்து பதனமா இருக்கணும் எல்லாரும் அப்படி தான் இருக்கணுங்க தோஷம் வந்துடும்னு சொல்லுவாங்க குளித்துட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்துருச்சி கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அதையும் முடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மாசமாக இருக்கிறவங்க வந்து அதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம அப்படியே பேசாமல் வெள்ளை துணியை விரிச்சி படுத்துக்கணும் வேற எதுவும் பேச கூடாது அவங்க வந்து அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க குளித்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்புடனும் அதுவரைக்கும் ஒன்னும் காய்கறி நறுக்க கூடாது பூ கட்ட கூடாது பேசவே கூடாது ஒரு வேலையும் செய்ய கூடாது அதில் பார்த்து பதனமாக இருக்கணும் அப்புறம் வந்து புத்தகனு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கத புத்தகம் படிச்சது கூட நியாபகத்துக்கு வரலைங்க இந்த சாமி புத்தகம் படிப்பேன் கந்தசஷ்டி கவசம் எல்லாம் கோ முருகன் புத்தகமெல்லாம் படிப்பேன் அது வந்து எல்லோருக்கும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி படிங்க நல்லா இருக்குது அதில் கந்தசஷ்டி கவசம் படிங்க நல்லது குடும்பத்துக்கு அப்படினு சொல்லுவேன் அதான்